எங்கள் ஊரில் அந்த மாதிரி கழிப்பறையை பயன்படுத்த மாட்டாங்க அதில் ஆனால் நிறையா கெட்ட விஷயமும் இருக்குது கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணாங்கனா சின்ன குழந்தைகளுக்குலாம் நிறையா இன்பெக்க்ஷன் வர வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுக்கும் நிறையா இன்பெக்க்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படி போகிறதுனால அது ரொம்பவே தப்பான விஷயோம் நிறையா நோய்களும் அதனால கண்டிப்பாக பரவும் ஒருத்தருக்கிற நோய் இன்னொருத்தருக்கு ரொம்ப ஈசியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஈ மொய்க்கும் அந்த ஈ வந்து நம்ம ஃபுட்டுலேயும் திரும்ப உட்காருலாம் அந்த மாதிரி நிறையா பேடான இதெல்லாம் அதில் இருக்குது அப்படி கண்டிப்பாக பண்ணவே கூடாது எங்கள் ஊரில் அந்தமாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் செப்பரேட்டாக அவுங்கவங்க வீட்டில் பாத்ரூம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து பழங்காலத்தில் தான் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் யாரும் அப்படி பண்றது இல்லைன்னு தான் நினக்கிறேன் அப்படி பண்ணாலுமே அது ரொம்ப ரொம்ப கெட்டது தான் அது நல்லதே கிடையாது ஜ இன்னும் வளர்ந்து வர்ற ஜெண்ட்ரேஷனுக்கு அதெல்லாம் கற்று தரவே கூடாது அது ரொம்ப கெட்டது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் அப்படின்னு வந்து நான் நினக்கிறேன்